ஹலோ மாதன் ஷாப்புங்களா இதை மாதிரி எங்களுக்கு க்ளீனிங் கிட்ஸ்லாம் வேணும் உங்ககிட்டே தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா ஆ நோட்ஸு ஆ ஓகே சார் நோட்ஸ் எடுத்துக்கிறிங்களா சார் ஆ ஓகே சார் ரின்பார் இருக்கா சார்

அதுதான் சார் துணி துணிக்கு போடுகிற சோப்பு தானே சார் அது ஆ அதில் ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க சார் ஆ அதில் அஞ்சு பார்த்திங்கனா நாற்பது ரூபாயில் இருக்குமுல்ல சார் அது போட்டுக்கோங்க ஓகே சார் அடுத்தது லெமன் லிக்விடு இருக்கா ஆ அது வந்து எவ்வளோல இருக்குது அது ஆ ம் ஆஆ ஆஆ ஆ ஃபிஃப்டி எம்எல்லே கொடுத்துடுங்க சார் நாலு கொடுத்துடுங்க ஓகே போட்டுக்கிட்டிங்களா அடுத்தது ஹமாம் சோப்பு போட்டுக்கோங்கள் அது ஒரு ஆறு போட்டுக்கோங்க ஹமாம் சோப்பு

ஆ டெலிவரியா சார் டுவெண்ட்டி ஒன் நாப்பாலியா ஸ்டீட் கீழ்ப்பெரும்பாக்கம்

இன்றைக்கு ஈவினிங் தரமுடியுமா உங்களால் டைமிங் வந்து ஃபோர் தேர்ட்டி சார் ஓகே சார் ஆ கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருவேன் சார் நீங்கள் வந் வாங்க நான் கேஷ் கொடுத்துட்றேன் ஓகே சார் அட்ரஸில் ஏதாச்சி பிரச்சினனா கால் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு கிளியராக ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ம்